பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருவத் ரெண்டு நாலு ஆயிரத்தி எண்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்து ஒன்று ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி எண்நூற்றி எண்பத்தி எட்டு